ஹலோ பகவதி ஹோட்டலா சார் அது சார் லஞ்ச் ஆர்ட்ரு பண்ணணும் சார் ஆ ஓகே சார் வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம் சார் இருக்குது இது சைனீஸ் ஐடம்ஸ்லாம் இருக்கா சார் ஓகே சார் சிக்கன் பிரியாணி எவ்வளோ வரும் ஓகே சார் எ எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும் ஆமாம் சிக்கன் பிரியாணி ஒரு ஒரு ஃபுல்லு ஃபுல்லு வந்து ஒன்று ஒரு பிளேட்டு ஆமாம் ஓ ஓகே எனக்கு அது பாக்ஸ்சில் வரதை கொடுத்துருங்க ஆ ஒரு பிரியாணி போதும் அப்புறம் ஃபிஷ் பிரியாணி இருக்குதுங்களா ஆமாம் ஃபிஷ் பிரியாணி ஒன்று வேணும் ஃபிஷ் பிரியாணி எவ்வளோவு ஆ அதுவும் இந்த மாதிரி பாக்ஸ்சில் வருமா இல்லை ஓகே ஓகே சார் அது ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குமா குழந்தைங்க சாப்பிட்றது

ஓகே ஓகே சார் எனக்கு பிரியாணியில் கோ காரமெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா

ஆமாம் சார் குழந்தைங்க பிரியாணி வந்து குழந்தைங்க சாப்பிட்றது அப்புறம் பெரியவர்களும் இருக்காங்க உப்பும் கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மீடியமாக ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி ஓகே ஓகே சார் நீங்கள் இது கல்யாண ஆர்ட்ரும் பண்ணுவீங்களா சார் ஒரு ஆமாம் ஆமாம் ஆமாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் சார் ஆ நெக்ஸ்ட்டு மந்த்து மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க ஒரு ஐநூறு பேருக்கு சமைக்கிற மாதிரி வேணும் சார் ஓகே ஓகே சரி சரி ஓகே சார் நான் இப்போது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் இப்போது இது வாங்கிகிட்டு அதுக்கப்புறம் உங் எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுனா நான் உங்கள்கிட்ட ஆர்ட்ரு கொடுக்கறேன் கல்யாண ஆர்ட்ரு பண்ணிகிறேன் ஓகே சார் இல்லை ஆமாம் எனக்கு ஆமாம் சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் பிரியாணியும் அந்த பா கேஜி சொன்னீங்கில்லையா அந்த ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி கொடுத்துருங்க இப்போ நான் கொஞ்சம் நான் வெளியில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா இ இப்போது லொகேஷன் வந்து நான் வெ வெளியில் வேறு இடத்துல இருக்கேன் நான் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஆ ஷேர் பண்ணுறேன் அட்ரஸ் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஓ ஒன் ஹவர் கழித்து கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை சார் எனக்கு இது மட்டும் போதும் ஃபிஷ் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் மட்டும் போதும் அதிலே வந்து சைட் டிஷ் எதுவும் வராதா எக்கு மட்டும்தான் இருக்குமா சரி தான் அதில் இந்த ஃப்ரையெலாம் கொடுப்பா அது இருக்கா இது சிக்கன் ஃப்ரை வெச்சு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்காதா இல்லை சார் இல்லை எனக்கு இது சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுத்துருங்க ஆமாம் ஆமாம் தனித்தனியாக பேக் பண்ணிவிடுங்க ஆமாம் ஜிபே ஜிபே பண்ணிடுறேன் ஓகே ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்